ஹலோ சார் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணி இருந்தேன் ஆர்டர் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிநேரம் ஆயிருச்சு லேட்டாக தான் வந்து இருக்கு வந்ததுமே திறந்து சாப்பிட்லான்னு எடுத்து பார்த்தா சட்னி கெட்டுப் போன நிலையில இருக்கு சார் நான் ஆர்டர் பண்ணுறதுலேர்ந்து ஆல்ரெடி ஒரு மணிநேரம் லேட்டாக தான் வந்து இருக்கு ஸோ சாப்பாடு வந்து சூடாகவும் இல்லை அது போக பார்த்திங்கன்னா சட்னி மட்டும்தான் இருக்கு சாம்பார் இல்லை அந்த சட்னியும் கெட்டுப் போன நிலமையில இருக்கு இப்போ வந்து தோசைக்கு நான் எதியா சார் தொட்டு சாப்பிட்றது தோசையும் ஆறிப் போய் தான் இருக்கு இது வந்து டெலிவரி கொண்டு வந்தவங்கனால லேட் ஆச்சா இல்லை உங்கள் ஹோட்டலில் வந்து லேட் பண்ணாங்களா இல்லை சார் நான் வந்து டெலிவரி பாட்னர் வந்தப்போவே அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணேன் அவங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு போயி விட்டாங்க ஸோ இப்போ இந்த ஆர்டரை வந்துவிட்டு நான் கேன்சல் பண்ணனும் அது போக இதை பற்றி நான் ரிப்போர்ட்டும் பண்ணனும் கண்டிப்பாக இதை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது கிரஸ் கஸ்டமர் சர்வீஸ் டிலே ஆனதுக்கும் உங்கள் சைடுலேயிர்ந்து எந்த ரீசனும் சொல்லலை டெலிவரி பார்ட்னர் வந்துவிட்டு ஹோட்டல் மேலே தான் பிரச்சனன்னு சொல்லிவிட்டு டெலிவரி கொடுத்துட்டு அவங்க அடுத்த ஆர்டர் பார்த்துட்டு போயி விட்டாங்க ஒரு மணிநேரம் வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம சாப்பிட்றக்கு வந்து இருக்கற பொருளுமே கெட்டுப்போயி இருக்கு இதுதான் உங்கள் ஹோட்டலில் வந்துவிட்டு பார்சல் கொடுக்குற சூப்பரவைஸிங் பண்ணுறதோட நிலன்னு வந்து தெரியுது இல்லை சார் இது வந்து சாப்பாட்டு விஷயத்துல வந்துவிட்டு நீங்கள் இவ்வளோ மோசமான ஒரு சர்வீஸ் இருக்குன்னு நான் எதிர்பாக்கவே இல்லை நல்ல சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உங்கள் கடையில் ஆர்டர் போட்டோம் லேட்டாக வரதும் கூட டெலிவரி பார்ட்னரோட பிரச்சனைன்னு இருந்தானாலுமே ஒரு மணி நேரம்தான் அதுக்குள்ளே கெட்டுப்போன சட்னி கொடுக்குறீங்கன்னா காலைல செஞ்சு வச்ச சட்னி கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஸோ இதனால் வந்துவிட்டு ஃபர்தராக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இதை நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண தான் போகிறேன் இதுக்கு உண்டான அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே வந்துவிட்டு நான் புக் பண்ண ஆப்பில் வந்துவிட்டு ரிப்போர்ட் போட் இருக்கேன் ஃபர்தராக இந்த இஸ்யூவை நான் பெருசாக கண்டிப்பாக கொண்டு போவேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு அவ்வளோ தான் சார் என் புகார்